ஹலோ வணக்கம் ஆமாம் மேடம் சொல்லுங்க மேடம் கேன் டெய்லி பேஸிஸ் வேணுங்களா இல்லை பல்க் ஆட்ருங்களா மேடம் ஓகே ஓகே எந்த ஏரியாவில் மேடம் அண்ணா நகருங்களா ஓஹோ சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ டெய்லி பேஸிஸுங்களா கேன் வந்து ஒரு கேன் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் வருது டெய்லி பேஸிஸ் நமக்கு அந்த சைட்டில் வேன் வருது நீங்கள் வேணுன்னால் டெய்லி கூட எடுத்துக்கலாம் ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருவாங்க ஸ்டாஃப்பு நீங்கள் எவ்வளோ கேன்ஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறிங்களோ அதில் நோட் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிவிட்டு மந்த்லி ஒன்ஸ்ஸு நீங்கள் பேமெண்ட் ஆமாம் ஆமாம் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தா போதும் எங்களுக்கு வாட்டரில் எதுவும் உங்களுக்கு குவாலிட்டியில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது ஆமாம் நல்லாவே இல்லைன்னா எதனால் ஃபங்க்ஷன் எதனால் பர்த் டே செலப்ரேட் எதனால் பண்ணால்க்கூட பல்க் ம் ம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் அரேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் மேடம் ஓன் வீக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க நாங்கள் உங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அது எனக்கு வாட்ரு ஸ்மால் கேனிலேந்து பெரிய கேன் வரைக்கும் நம்மகிட்டே அவைளபுல் இருக்குது ஆ கம்பல்சரி மேடம் வீ வீட்டிலே இருக்குதுங்களா கடை இல்லை வெளியே இருக்குதுங்களா மேடம் ஓ ஓகே ஓகே மேடம் கம்பல்சரி பண்ணிக்கலாம் மேடம் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை ஒரே சார்ட்டிலே பண்ணிக்கலாங்களா இல்லை தனித்தனி சார்ட் போட்டு கொடுத்துருவாங்களா ஆ கண்டிப்பாக பண்ணி தருவோம் மேடம் நீங்கள் வேணுங்றது ஒரு ஒன் வீக் முன்னாடியே எங்களுக்கு சொல்லிவிட்டிங்கன்னா நாங்கள் கொட்டேஷன் கொடுத்துருவோம் கொட்டேஷன் கொடுத்தோன்ன உங்களுக்கு ஓகே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் அந்த டேட்டில்

ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் கம்பல்சரி மேம் தேங்க் யூ தேங்க் யூ